இருபத்தைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இருவத்தாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு